எனக்கு பிடித்த பைக்கு வந்து ராயல் என்ஃபீல்டு புல்லெட்டு ஜாவா ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடு ஆர்எக்ஸ் ஒன் தேர்ட்டி சிக்ஸு இந்த பைக்லாம் வந்து எனக்கு பிடிக்கும் நான் சொந்தமாக வந்து பைக்கு வச்சிருக்குறேன் வெச்சிருந்தால் டிவிஎஸ் எக்சல் தான் வச்சிருக்குறேன் இப்போதைக்கு அதுக்கப்புறம் பைக்கு வந்து பைக்கு டிவிஎஸ் ஃபிஃப்டி தான் இப்போதைக்கு வச்சிருக்கேன் பைக் வாங்கணும்னு ரொம்ப எனக்கு ஆசையாக தான் இருக்குது பைக் பயணங்கள் வந்து எந்தெந்த பைக் வசதியாக இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பைக்குமே நல்ல பைக்கு தான் எந்த பைக்குமே நம்ம கொறை சொல்லவும் கூடாது அது நீண்ட நேரம் நம்ம போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி பைக் இருக்குது கொஞ்சம் முதுகு வலி இல்லாமல் பைக் போறதுக்குன்னால் இந்த ராயல் என்ஃபீல்டு ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடு டூ டிஎல் போகிற வண்டி அந்த மாதிரி வண்டிலாம் ஓரளவுக்கு நல்லா போகுது ஜாவா இந்த மாறிலாம் நல்லா ஓட்டிக்குனால் ஓரளவுக்கு முதுகு வலி தெரியாது ஏன்னால் அந்த பைக் வந்து ரொம்ப குலுங்காது ரொம்ப ஆடாது இந்த வந்து கேடிஎம் ட்யூக்கு ட்யூக்கு கேடிஎம் ஆர்சி ஆர் ஒன் ஃபை இ ஆர் ஒன் ஃபை இ கவாஸ்கி இந்த மாதிரி பைக்கெலாம் போனீங்கன்னால் ஓரளவுக்கு முதுகு வலி கண்டிப்பாக தெரியும் அதனால் இந்த பைக்கெலாம் வந்து தவிர்ப்பது கொஞ்சம் நல்லது நீண்ட நேரம் போகு ம் போது இந்தந்த பைக்கெலாம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அதிகமாக சிசி உள்ளே வண்டி வெஹிக்கள் யூஸ் பண்ணீங்கன்னால் கொஞ்சம் ஓரளவுக்கு வசதியாக இருக்கும் ஆனால் காசு அதிகம் பெட்ரோல் நம்ம அதிகமாக போடணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பைக்கை பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி பைக் வாங்கி ஓட்டணும் அதுக்கேற்ற மாதிரி பைக்னால் ஹீரோ ஹோண்டா பைக் தான் ஹீரோ ஹோண்டா தான் இருக்கிறதுலயே கம்மி அதுலேயும் கொஞ்சம் காசும் கம்மி ஓரளவுக்கு டிராவலும் பண்ணலாம் ஆனால் லைட்டாக முதுக் வலி வரும் வராமலாம் இருக்காது வராமல் இருக்கும் நம்ம சொல்லவும் முடியாது இந்த வெஹிக்கிள்லாம் இந்த வெஹிக்கிள்லாம் வரும் அது நம்ம பார்த்து கரெக்டாக ஓட்டினா நல்லாயிருக்கும் முதுகு வலி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அதுதான் உடற்பயிற்சி செஞ்சுட்டு ஓரளவுக்கு இது பண்ணீங்கன்னால் ஓரளவுக்கு முதுகு வலியும் வராது அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்